நம்ம இந்தியாவில் என்ன சவால்னா எனக்கு தெரிஞ்சு தண்ணீர் தான் பிரச்சனையாயிருக்கு அதனால் நம்மள சுற்றி எவ்வளவோ தண்ணீர் இருக்கு இந்தியா சுற்றி ஆனாலும் கெட்ட தண்ணீர் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதமிருக்கு ஆனால் நல்ல தண்ணீர் வெறும் மூணு சதவீதந்தான் இருக்கு அதனால் வந்து கௌர்மண்ட் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு அறிவிச்சாங்க அது என்னன்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு பைப் போடுவது ஆனா எங்கே எங்கள் ஊரில்லாம் இன்னும் எங்கள் வீட்டுக்குலாம் இன்னும் பைப் வரலை தண்ணீர் பிடிக்கணுனா எங்கள் வீட்டிற்கு பக்கத்து வீட்டுக்குலாம் போட்டுடாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு போடல போய் பக்கத்து வீட்லலாம் போய் பிடிக்குறதாருக்கு அது மாதிரி கௌர்மண்ட் அறிவிச்சாங்க இன்னும் பாதி ஊருக்கு போட்டுடாங்க இன்னும் பாதி ஊருக்லாம் போடலை அதுக்கப்புறம் வந்து வேலை வேலை எப்புடின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்லயிருக்க பசங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறது இல்லை இந்தியாவில் உள்ள பசங்களுக்குலாம் ஏன்னா படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்போ வேலையை செய்வது யாருனா ஹிந்திகாரவங்க தான் எல்லா இடத்துலயுமே வேலை செய்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க அடுத்தது வந்து மாசுபடுவது எப்படின்னா மாசுபடுவது வந்து நம்ம இந்தியாவில் வந்து காற்று ரொம்ப மாசுபடுது தீபாவளி தீபாவளி டைம்லாம் தீபாவளி இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்குல்லாம் வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு டைம் ஒதுக்கியிருங்காங்க அந்த டைமில்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து மட்கும் குப்பை மட்காத குப்பைன்னு ஒரு இது பிரித்திருந்தாங்க அதில் வந்து அதுக்குன்னே தனியாக துப்புறவு பணியாளர்கள்லாம் வச்சு அவங்க வ அவங்களுக்கு வந்து கௌர்மண்ட் சம்பளம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதுமாதிரி பெட்ரோல் விலை ரொம்ப ஏறிடுச்சு அதனாலயே நம்ம எங்கே பார்த்தாலும் யா எல்லாத்து வீட்லையும் ஒரு ஒரு பைக்காச்சும் இருக்கணும் இப்போ பெட்ரோல் போடுகிற பெட்ரோல் விலை ரொம்ப ஏறினதுனால இப்போ எல்லாம் எலக்ட்ரிக்கில் கரண்ட் எலெக்ட்ரிக்கில் இப்போ ஆட்டோ வண்டி எக்ஸ்எல் டூ வீலர் எல்லாம் அதில் ஓடுது